சார் வணக்கம் சார் சார் நான் சிவகங்கையிலந்து கார்த்திக் பேசுகிறேன் சார் ஆ இன்னும் எங்கள் வீட்டுக்கு ஒரு பத்து பேர் கெஸ்ட்டு வந்துருக்காங்க சார் அவங்க வெளிய ஊர்லருந்து வந்துயிருக்காங்க அவங்கள வந்து இந்த கற்பக விநாயகர் கோயிலுக்கு வர்ணுங்கிறாங்க ஆ ஆ ஆ நீங்கள் கைடு தானே சார் ஆ ஆமாம் சார் அந்த கற்பக விநாயகர் கோயிலில் வந்து சாமி கும்பிட்ணும் அவங்க வெளியூர்லருந்து வந்துயிருக்காங்க பாம்பேலருந்து எங்களோட வீட்டுக்கு வந்துயிருக்காங்க சிவகங்கைக்கு அவங்களுக்கு அதை பற்றி இந்த வரலாறுலான் கொஞ்சம் சொல்லணும் சார் நீங்கள் எல்லா நல்லா கைட் பண்ணுவீங்க கொஞ்சம் இங்கிலிஷ் நாலேஜ் உள்ளவங்க இங்கிலிஷில் சொல்லுவீங்களா சார் சரி சார் ஏன்னா அவங்க இங்கிலிஷில் கொஞ்சம் அவங்களுக்கு தமிழ் அதிகமாக வராது சரி சார் அதை கொஞ்சம் எங்களுக்கு நல்லபடியாக சுற்றி காமிச்சிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அவங்களுக்கு மதியான சாப்பாடு சார் எங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஆச்சாரமாக இருப்பாங்க அதனால் அவங்க இந்த வெங்காயம் பூண்டு இதுமாரி சேர்க்காத ஹோட்டலில் சாப்பாடு வேணும்ன்னு கேட்குறாங்க அப்படியா நல்லா இருக்குமா சரி சார் எனக்கு அந்த ஹோட்டலில் தான் சாப்பாடு கொஞ்சம் சொல்லிவிடுங்க ஏன்னா நாங்கள் ஒரு பத்து பேர் பத்து பன்னென்டு பேர் வராங்க ஆ அதனால் என்னைய அவங்கள அழைச்சிட்டு போய் அப்படியே அங்கே சாப்பிட சொல்லணும் அவங்க கொஞ்சம் அதை அந்த சுத்தமான உள்ள சாப்பாடாக எதிர்பார்க்கறாங்க சரி சார் அதில் நீங்கள் அதுக்கு அரேஞ்மெண்ட் பண்ணிக் கொடுத்துடுங்க மதியானமாக நான் காலையில் வந்துருவோம் வந்தவொன்னே உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அழைச்சிட்டு போய் அந்த கோயிலை சுற்றி காமிச்சிவிட்டு அப்படியே சாப்பாடை முடிச்சிவிட்டு எங்களை நீங்கள் பேக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆ சொல்லுங்கள் அது நான் சரி அதை பார்த்துட்டு கோயிலை நல்லபடியாக ஃபுல்லாக முடிச்சிவிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணனுங்கிறாங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு சாப்பாடுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போனா போதும் எனக்கு அந்த ஹோட்டலில் மட்டும் அந்த விஷயத்த நீங்கள் கொஞ்சம் அந்த வெங்காயம் பூண்டு இதை ஆ சரி சார் அது மட்டும் பார்த்துக்கங்க நான் வந்துவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் இந்த நம்பர் உங்க நம்பர் தானே நான் சேவ் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் உங்கள் பேர் சார் சாரி சார் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ